என் கூட பிறந்தவங்கனா மூணு பேர் என் தம்பி என் பாப்பா நான் தான் ஃபஸ்ட்டு என் தம்பியை பொறுத்தவரை என் தம்பி நான் மட்டும் இருந்தோனால் சண்டை போடாமல் இருப்பாங்க இதே பாப்பா நாங்கள் மூணு பேரும் ஒரு இடத்தில் இருத்தோம்னால் கண்டிப்பாக அந்த இடத்தில் சண்டை வரும் ஒரு விஷயம் அதாவது எப்படின்னா என் தம்பி அப்படினால் அவன் வந்து இந்த கார் இந்த மாதிரி விஷயங்களெலாம் அவன் ஓவர் அடிக்ட் பாப்பா எப்படின்னா கதை கேட்கறதுலயோ டீவி சீரியல்ஸ் பார்க்கறதுல பாட்டு கேக்கறதில் இந்த மாதிரி விஷயத்தில் பாப்பா அடிக்ட் இந்த மாதிரி இதில் இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுப்பாங்க இந்த மாதிரி நான்தான் இதை பார்ப்பேன் நான்தான் இதை பார்ப்பேன்னு சண்டை போட்டுப்பாங்க இந்த இந்த மாதிரி டைமில் மட்டும் வேற்றுமை இருக்கும் மற்றபடி ஏதாவது கூடி உக்கார்ந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளாடரப்போ எல்லாம் உக்கார்ந்து சாப்புடரப்போ இந்த மாதிரி டைமில் எல்லாமே ஒற்றுமையாக இருப்போம் எல்லோருமே ஒற்றுமையாக இருந்து அம்மா அப்பாகிட்ட பேசிக்கிட்டு நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம்